பாரத ரத்னா எம்ஜி ராமசந்திரன் எனும் பெயர் கொண்ட எம்ஜிஆர் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பெற்ற மக்கள் திலகம் புரட்சி நடிகர் என்று மக்களால் போற்றப்பட்ட ஒருத்தரை தான் நீங்கள் கேட்குறீங்க அவருப் பார்த்திங்கன்னா இலங்கையில் கண்டியில் ஆயரத்து தொள்ளாயரத்து பதினேலு ஜனவரி பதினேலாம் நாள் கோபால மேனன் சத்தியபாமா அவங்களுக்கு அஞ்சாவது மகனாக இவருப் பெறந்தார் இவர் பிறந்த இரண்டு வருஷத்துலையே கோபாலமேனன் இறந்துட்டாரு வறுமையின் காரணமாக அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க தமிழ்நாட்டுல கும்பகோணத்தில் வந்து அவங்க குடி பெயர்ந்தாங்க அவரது அன்னை சத்தியபாமா ஆணையடிப் பள்ளியில் சக்கரபாணியையும் அவங்க அண்ணன் சக்கரபாணியையும் இவர் ராமச்சந்திரனையும் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டாங்க இவர் வறுமையின் காரணமாக ரெண்டு பேருமே பள்ளிப் படிப்பை தொடர முடியில அதனால் எம்ஜிஆர் வந்து சின்ன சின்ன மேடை நாடகங்களில் நடிக்க நடிப்பின் மீது ஆர்வம் கொண்டு சின்னச் சின்ன மேடை நாடங்களில் நடிச்சார் பின்பு நடிப்பின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டு திரைத்துறையிலையும் அவரு கால் பதிச்சார் அதில் சின்னச் சின்ன கேரக்டர் பண்ணிக்கிட்ருந்தவர் பிற்காலத்தில் நடிச்சி பெரிய கதாநாயகனாகவும் அவரு வந்தார் அப்படி நடிச்சு வந்ததுக்கு அப்புறம் அறிஞர் அண்ணாவின் அரசியல் மீது கொண்டப் பற்றினால் அரசியலையும் அவரு கைல எடுத்தார் அது எப்படின்னா அண்ணாவின் பேச்சாற்றலும் பழகும் பண்பும் உண்மை நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என முதலியவற்றால் ராமச்சந்திரன் ஈர்க்கப்பட்டதுனால அவரு அரசியலுக்கும் வந்தார் ஃபின் கார்ப் ஃபீல்டில் திரைத்துறையும் அரசியலும் ராமச்சந்திரனின் இரு கண்களாகவே மாறிடுச்சு இத்தகைய செயல்பாடுகள்லாம் வச்சு அவர் படிப்பறிவு அற்ற பாமர மக்கள் ஏழை எளியவர்களுக்குலாம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின இவராலையே முடியல நம்மளால் ஏன் முடியல அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து மக்கள் அவரை புரட்சி நடிகர் என்றும் மக்கள் திலகம் என்றும் போற்றினாங்க அறிஞர் அண்ணாவின் நெஞ்சம் கவர்ந்தவராக எம்ஜிஆர் விளங்கியதனால் அவரை அறிஞர் அண்ணா இதயக்கனின்னு அன்போடு அழைச்சாரு அவரோட கடின உழைப்பே ஒரு நாட்டுக்கு வளர்ச்சியக் கொடுக்கும் என்பதை ராமச்சந்திரன் நம்பினார் ராமச்சந்திரன் வந்து நடிப்புத் துறையில் மட்டுமின்றி அரசியலிலும் ஈடுபட்டார் அரசியலிலும் பார்த்திங்கன்னா ஆயரத்து தொள்ளாயரத்து அறுபத்தி மூணுல சட்ட மேலவை உறுப்பினர் சென்னை மாநில சட்ட மேலவை உறுப்பினராக உறுப்பினர் ஆனார் அவரு அதன் பின்னாடி ஆயரத்து தொள்ளாயரத்து அறுபத்தி ஏழுல நடைப்பெற்ற பொது தேர்தலின் போது பரங்கிமலை தொகுதி தான் அவரோட ஃபர்ஸ்ட்டு தொகுதி அங்கே தான் ஃபர்ஸ்ட்டு நின்று ஜெயிச்சார் ஆயரத்து தொள்ளாயரத்து அறுபத்தி ஏழுல திருப்பி தற்போதைய ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருந்த அவர் அவர் மு கருணாநிதி அவர்களின் மீது கொண்ற மனக்கசப்பை ஏற்பொழுதாகக் கொண்டு அக்கட்சி அ இயக்கத்தை விட்டு வெளியே வந்து ஆயரத்து தொள்ளாயரத்து ஏழுவத்தி இரண்டாம் ஆண்டு தாம் இருந்த இயக்கத்துலேர்ந்து விலகி புதியக் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் ஏடிஎம்கேவை வந்து அவர் தொடங்கினார் தொடங்குனதோட மட்டும் இல்லாமல் அயராது உழைப்பினால் தமிழக மக்களை அங்கங்கே சென்று சந்தித்து அவரிடம் இருந்த நற்குணங்களையும் மக்கள் புரிந்துக் கொண்டதனால் ஆயரத்து தொள்ளாயரத்து ஏழுவத்தி ஏழாம் ஆண்டு நடைப்பெற்ற அப்போ சட்ட மன்ற தேர்தலில் பெரும் வெற்றிப் பெற்று முதல்வர் பதவியை ஏற்றார் அவர் பதினோறு ஆண்டுகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவருப் பணியாற்றி இருக்கார் அதனைப் பாராட்டி சென்னைப் பல்கலைக்கழகம் அவரது பணிகளைப் பாராட்டி டாக்டர் பட்டமும் வழங்கியது இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான பாரத் பட்டத்தையும் வழங்கியது இவர் நடிச்ச மூவி ரிச்சாக்காரன் மூவிதான் ஃபர்ஸ்ட்டு மூவி எம்ஜிஆரின் வறுமை பசிக் கொடுமை ஆகிய இரண்டினையும் இளமையிலேயே உணர்ந்ததால் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவுத் திட்டத்தை இவர் தானாக ஒரு முதலமைச்சராக இருக்குறப்போ சத்துணவு திட்டமாக மாத்துனாரு பிள்ளைங்களுக்கு ஆயரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ரெண்டில் புரட்சித் தலைவர் என்று மக்களால் போற்றப்பட்ட எம்ஜிஆர் வந்து இவ்வளோ நல்ல விஷயம் உதவிகளை நல்ல உதவிகளை செஞ்சிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பங்க்ஷனுக்கு போயிருக்காங்க அதுவும் எங்கன்னுப் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இந்தியப் படை வீரர் நலச்சங்கத்தினர் தங்கள் சங்க விழாவுக்கு எம்ஜிஆரை வருகைத் தரக் கூப்பிடாங்க காஷ்மீருக்கு அங்கே தான் போயிட்டு அந்த விருதில் அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சிலப் போய் பார்த்துட்டு அவங்கள்லாம் பார்த்துட்டு அங்கேயும் தன்னுடைய கொடை திறமையை காட்டுறத்துக்கொசரம் அங்கே அவங்களுக்கு நன்கொடை நினைக்கிறேன் பார்த்தா நினச்சாரு அப்போதைக்கு அவருக் கிட்ட பணம் இல்லாத காரணத்துனால அங்கையே ஒருத்தர்க் கிட்ட கடனை வாங்கி அந்த நன்கொடைக்கும் கொடுத்துட்டு வந்தார் அந்த நன்கொடைய கொடுத்தவர்ட்ட வாங்கின கடனை இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையாக அவரிடம் வாங்கிய தொகையை அவருக்கு அமுச்சி வச்சார் இதுலேர்ந்து என்ன தெரியுதுன்னா அவரே தான் கிட்ட இல்லைன்னாலும் கடனை வாங்கியாவதும் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து உதவணுன்னு பண்புக் கொண்டவர் அவரு அதனாலையே இவர பொன்மன செம்மல்னும் மக்கள் கூப்பிடுவாங்க இவர் பார்த்திங்கன்னா காமராஜர் காலத்தில் தான் கொண்டு வந்தது மதிய உணவு திட்டம் அதை வந்து இவர் சத்துணவு திட்டமாக மாத்திட்டார்